நான் வந்து நானே தோட்டமிட்டு நானே வளர்த்து வந்து தோட்டத்தில் வந்து பழமும் சரி காய்களும் சரி நான் எங்கேயும் வந்து வெளியில் வந்து விற்க மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னால் நான் வந்து இயற்கையான உரத்தை போட்டு இயற்கையாக வளர்த்தத வந்து நான் வந்து விற்கமாட்டேன் ஏன் அது வந்து நானே வச்சுப்பேன் அதுதான் செய்வேன் நான் நானே வச்சு நானே சமையல் செஞ்சு நாங்களே சாப்பிடுவோம்